சார் சொல்லுங்கள் சார் வணக்கம் சார் ஓகே சார் ஆ ஓகே சார்

ஓகே சார் இப்போ இந்த ப்ராப்ளம் எத்தனை மாதமா சார் இருக்குது

அது இப்போ நீங்கள் ஜ ஜாயின் டூ மெம்பெர்ஸ் இருக்குது இருக்குதுன்னு சொன்னீங்கள்லே அது எத்தனை மாதமா யூஸ் பண்ணுறீங்க

அப்படிங்களா சார் அப்படிங்களா ஆ ஆ இருக்கலாம் சார் இப்போ ரெண்டுப் பேர் இருக்கும் போது ஸ்பீடு கொஞ்சம் இந்த சிக்னல் அதிகமாகக் கிடைக்கும் இப்போ நாலு பேருங்கும் போது அந்த சிக்னல் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் இப்போ நீங்கள் ஏரியாவில் நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணுறீங்களா பக்கத்து வீட்டில் ஏதாச்சும் கொஞ்சம் யூஸ் பண்ணுறாங்களாங்கன்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்க்க முடியுமா சார் அப்படிங்களா ஓ ஒ ஒரு அப்ராக்ஸிமேட்டாக ஒரு பத்து ஃபேம்லி யூஸ் பண்ணுவாங்களா இல்லை ஓரு பாஞ்சு ஃபேம்லி யூஸ் பண்ணுவாங்களா சார் இப்போ தான் இப்போ தான் இருக்குது

அப்போ பேமெண்ட்டெலாம் கரெட்டாக பண்ணிக்கிட்டிருக்கீங்க

நெட்டு இல்லை பேமெண்ட்டெலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சின இல்லை அந்த மெம்பர்ஸ் வந்து அதிகமானனால் நம்மளுக்கு சி சிக்னலு கொஞ்சம் டவர் கொஞ்சம் கம்மியாகக் கிடைக்கும் அதனால் இந்த இஷ்ஷு இஷ்ஷுஸ் வரலாம் இப்போ ரெண்டு முன்னாடியை விட நீங்கள் அதை அதே தான் சார் அதே தான் சார் இப்போ நம்ம ரெண்டுப் பேர் யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு பத்துப் பேர் யூஸ் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கில்ல சார் ஓகே சார் நான் இப்போ என்னப் பண்ணுறேன்னா என்னோடய ஹையர் ஆஃபீஸ்லிருந்து நான் இதை உங்களோடய கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டராக எடுத்துகிட்டு அவர்கிட்ட என்ன க்ளாரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து நான் கான்ஃபார்மாக அந்த ஒரு இஷ்ஷு க்ளியர் பண்ணிக் கொடுக்குறேன் அதுக்கு மேலே நீங்கள் அவங்களு உங்கள் ஏரியாவில் இஷ்ஷு இல்லைன்னு சொல்கிறீங்கள்ல அவங்கள்ட்ட இந்த ப்ராப் ம் ஓகே ஓகே சார் உங்கள் கஷ்டம் எனக்குப் புரியுது ஆ சார் அப்படில்லாம் ஒன்றும் இல்லை சார் இதில் இருக்கலாம் சார் டிவைஸ் ப்ராப் டிவைஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம் நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருக்கலாம் ஏன்னால் ஒ நீங்கள் இப்போ ஏரியாவில் ஒரு பத்து ஃபேம்லி யூஸ் பண்ணுதுன்னு சொல்கிறீங்கள்ல அதனால் அது இருக்கலாம் என்னோடய ஹையர் ஆஃபிஸ்ஸில் நான் அந்த உங்களோடய கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டராக எடுத்துகிட்டு கண்டிப்பாக இந்த இஷ்ஷுவை நான் க்ளியர் பண்ணிக் கொடுக்குறேன் எந்தவொரு கண்டிப்பாக பண்ணிடலாம் சார் கண்டிப்பாக பண்ணிடலாம் நீங்கள் நேரில் வர முடியுமா நானே வந்து நேர்லேயே பண்ணித் தரட்டுமா சார் ஓகே சார் நான் உங்களுக்கு நேர்லேயே வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த இஷ்ஷுஸ் இல்லாமல் உங்களுக்கு க்ளியர் பண்ணிக் கொடுக்குறேன் அவங்க பக்கம் நீங்கள் எனக்கு உதவி பண்ண முடியுமா பக்கத்தில் இஷ்ஷு சொன்னாங்கள்லே அவங்களுக்கு அதே இஷ்ஷுஸ் இருக்கான்னு மட்டும் எனக்குக் கேட்டு செக் பண்ணி சொல்கிறீங்களா சார் ஓகே சார் நான் கண்டிப்பாக பண்ணித் தரேன் ஓகே சார் ஆ ஓகே தேங்க் யூ சார்